ஹலோ ஜனப்ரியா சூப்பர் மார்க்கெட் ஆ எல்லாமே ஃபிரெஷ் தான் இருக்குது எல்லாமே காலையில் வர பழம் ஃப்ரூட்ஸ் தான் மேடம் எல்லா பழம் ஓகே ஒரு கிலோ சப்போட்டா நூறுபா வரும் மேடம் ஆரஞ்சு பழம் எண்பது நூறு சம்திங் ஆரஞ்சு பழத்தை பொறுத்து நூத்தம்பது ரூபா வரைக்கும் இருக்குது உங்களுக்கு ஆமாம் ஆ ஓகே போதுமா அரை கிலோ போதுமா அது ஒரு நூற்றி இருபது ருபா வரும் இல்லை நூறுபா வரும் இந்தமாதிரி இன்னும் ஸ்ட்ராபெரி அத்திப்பழம் எல்லாமே பாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம் லூஸில் கிடைக்காது மேம் அதெல்லாம் லூஸில் கிடைக்காது மேடம் எல்லாமே பாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் ஒரு பாக்ஸ் நூத்தம்பது ரூபாய் வரும்

வேறு எல்லா ஃப்ரூட்ஸுமே இருக்குது மாதுளம்பழம் இருக்குது ஆப்பிள் ஆரஞ்சு வாழைப்பழம் செவ்வாழை வாழைப்பழத்தில் எல்லாமே ஒரு கிலோ நூறுபா செவ்வாழை ஒரு கிலோ நூறுபா ஆகும் ஆ இருநூறுபா ஆகும் ஆ ஆப்பிள் உங்களுக்கு தரலாமே நூத்தம்பதுரூபா ஒரு கிலோ நூத்தம்பதுரூபா ஆகும் ஆ நீங்கள் ம் ஆமாம் ஆ ஃப்ரீ டெலிவரி பண்ணுவோம் நீங்கள் இன்னும் காய்லாம் எதுவும் வாங்குறீங்களா ஓகே ஃப்ரீ டெலிவரி இருக்குது உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம் உங்களுக்கு ஓகே ம் ஓகே தேங்க் யூ